எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து கிரிக்கெட் தான் என்னுடைய எட்டு வயசுலேர்ந்து நான் கிரிக்கெட் பார்க்கறேன் எல்லா கிரிக்கெட் டோர்னமண்ட்டும் பார்ப்பேன் வேர்ல்ட் கப் சீரீஸ் ஐபிஎல்லு ஓடிஐ எல்லாம் நான் பார்ப்பேன் எனக்கு கிரிக்கெட் வந்து அவ்வளோ ஒரு பிடிச்ச கேம் ஒரு பெண்ணா இருந்தாலும் எனக்கு அந்த கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கிரிக்கெட் பிடிச்சதக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விராட் கோலி சார் ஓகே அவர் ஃபைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நல்ல சூப்பராக சிக்ஸு அடிப்பார் அப்படியே நின்று விளையாடுவாரு கிங் கோலிங்கிறது அவருக்கு கரெக்ட்டாக இருக்கும் தென் ஒன்லி அப்புறம் இயர்ஸ் போகப் போக ஹர்திக் பாண்டியா ஹீ இஸ் மை மோஸ்ட் ஃபேவரெட் ப்ளேயர் அவர் வந்து அவ்வளோ ஆல்ரௌண்டர் இண்டியன் டீமோடய பெஸ்ட்டு ஆல்ரௌண்டர் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் அவரோய கிரிக்கெட் ஆட்டிட்டியூட்லாம் பார்த்தா அப்படி வெறித்தனமாக இருக்கும் அடித்தா சிக்ஸு தான் அவர் அடிக்கிற சிக்ஸுக்கு அது எப்படி டஃப் கொடுக்கவே பௌலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்ரௌண்டர் எல்லா ஃபீல்டுலையுமே கிரிக்கெட் ஃபீல்டில் அவர் ஒரு பெஸ்ட்டான ப்ளேயர் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாரு பேட்டிங் நல்லா பண்ணுவாரு பௌலிங் நல்லா பண்ணுவாரு அவரோடய ஆட்டிட்டியூட் வந்து கிரிக்கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மேல் எனக்கு வந்து ஒரு க்ரஷு அதனாலயே எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல்லில் வந்து மும்பை இண்டியன்ஸில் இருந்தார் அப்போது அப்போ ஃபஸ்ட் டைம் அவரை வந்து ஐபிஎல்லில் மும்பை இண்டியன்ஸில் எடுக்கிறப்ப டென் லேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கோரில்தான் எடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் ஒரு டீம்மோடய ஐபிஎல் டீம்மோடய குஜராத் டைடென்ஸுங்கிற ஒரு டீம்மோட கேப்டனாவே இருக்கார் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு கேப்டன் அவர் அந்த ஐபிஎல்குள்ளே நொழஞ்சு அந்த ஃபஸ்ட்டு டீம் கேப்டனாக இருஞ்ச நியூ டீம் அவர்தான் கேப்டன் குஜராத் டைடென்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரான அந்த சீசனே அவர் வந்து கப்படிச்சார் அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் அதனாலே எனக்கு அவரை பிடிக்கும் அவர் பிடிக்கிறதுனால எனக்கு கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும் தென் அவரோடய பிரதர் க்ருணால் பாண்டியா ஹீ இஸ் அ போத் ஆர் பிரதர்ஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் க்ருணால் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே விளையாடுவாங்க தென் வந்து க்ருணால் பாண்டியா வந்து ஆப்போசிட் ஐ மீன் அவர்களும் புது டீம் தான் ஐபிஎல்லுக்கு லக்னோவ் அவர் வந்து கேப்டனாக இருந்தார் இந்த சீசன் ஐ மீன் டூ தௌசண்ட் டுவென்டி த்ரீயில் அவர் கேப்டனாக இருந்து மேட்ச் வந்து பிளேஆஃப்ஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க ஆனால் அவர்களால வின் பண்ண முடியிலை மோஸ்ட்லி எனக்கு கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் அதுக்கு மேலே அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மட்டும்தான்